அக்கா அடுத்த மாத்ம் வந்து எனக்கு கல்யாணம் ஆகப்போகுது அதுக்காக தான் ஜுவல்லரி செட் அந்த மாதிரில்லாம் எடுக்கணும்டு வந்திருக்கேன் இப்போது புது கலெக்ஷன்ஸ் ஏதும் வந்திருக்கா

எது நல்லா இப்போது ரீசென்ட்டாக வந்த கலெக்ஷனு

ஹெவியான்னால் எவ்வளோ வரும் ஃபைவ் தௌசண்ட் ஆகுமா சரி இதில் எல்லாமே வந்துடுமா ஒட்டியாணம் ஜிமிக்கி எல்லாமே வந்துடுமா ம்

ஓகே

ம் சரி என் வாங்கணும் அதுக்கப்புறம் என் ஃபேமிலியில் இருக்கறவங்களுக்கும் வாங்க வேண்டியது இருக்குது என் தங்கச்சி அம்மா அத்தை எல்லாருக்குமே வாங்கணும் டிஸ்கௌண்ட்லாம் எதுவும் பண்ணுவீங்களா ஆ ஓகே

ம் அந்த ஆன்ட்டிக் மாடலும் நல்லாயிருக்குது இந்த ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் இன்னும் நல்லாதான் இருக்குது எது நல்லா இருக்கும் எது நல்ல ஒர்க் ஸேரி வந்து நல்ல ரெட் கலரில் எடுத்திருக்கேன் டார்க் ரெட்டு ஆ ஓகே ஆ சரி சரி மெஹந்தி நீங்களே வந்து வச்சு விடுவீங்களா உங்கள் இதில் இருக்குதா உங்கள் ஃபேன்ஸி ஸ்டோரில் ம் இல்லை வச்சு விடறதும் நீங்களே வந்து வச்சு விட்டுறீங்களா இல்லை அது மட்டும்தான் ம் சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருந்தாலும் கூட எனக்கு ரெஃபர் பண்ணுங்கள்

சரி இப்போதைக்கு வந்து ஸ்டோன் மாடல் ஜுவல்லரி செட்டில் வந்து ரெண்டு எடுத்துக்கிறேன் ஆ ஆன்ட்டிக் மாடலில் வந்து அதுலையும் ரெண்டு எடுத்துக்குறோம் ஆ அதுக்கப்புறம் எனக்கு எது நல்லாயிருக்குன்னு சொன்னிங்க நவரத்தன மாடல்ங்களா அது எத்தனை மாடல் இருக்குது அதிலையே ஆமாம் கண்டிப்பாக ஆ ஓகே சரி இதில் இந்த இது ஓகே தான் ஃபஸ்ட்டு இருக்குது இப்போது இந்த இந்த இதுக்கெலாம் சேர்த்து பில்லு எவ்வளோ வருதுன்னு பார்த்து சொல்லுறீங்களா ம் ஆ ஓகே பார்த்து சொல்லுங்கள் ஃபிஃப்டின் தௌசண்ட்னால் ஓகே பரவாயில்ல நீங்கள் கம்மியாகவே பண்ணிக் கொடுத்துட்டீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு சேட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது உங்கள் கடைக்கு வந்தது ரொம்ப ஹேப்பியாக இருக்குது சரி என்னோட மேரேஜிக்கும் உங்களை இன்வைட் பண்ணுறேன் ம் வந்துடுங்க தேங்க்யூக்கா சரிங்க அக்கா உங்கள் கடைக்கே நான் அனுப்பி விட்றேன் கம்மியான ரேட்டில் பண்ணி தரீங்க நீங்கள் வேறு எங்கேயுல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணித் தரமாட்டாங்க நீங்கள் நல்லாவும் பேசுகிறீங்க அதே மாதிரி எந்த இதுக்கு இது செட்டாகுன்றதை பற்றி பேசுகிறீங்க ம் ஓ நீங்கள் உங்கள் லாபங்களை பார்க்காம எங்களோடய சேட்டிஸ்ஃபேக்ஷனை நீங்கள் பார்க்குறீங்க அதனால் ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா ம் சரிக்கா வரேக்கா